எங்கள் கிராமத்தில் நீர்ப்பாசன வசதி இருக்குதானு கேட்டால் நீர்ப்பாசனத்துக்கு அரசு சில நாட்களுக்கு வாய்க்கால்ல தண்ணி விடுவாங்க அதே அதைய வச்சி நாங்கள் சோளம் சோளப்பயிர் போடுவோம் அப்புறம் கொஞ்சம் வயல் வயல் சம்மந்தப்பட்ட மாதிரி அந்தமாதிரி வயல் செய்வோம் வயலுக்கு வந்து அதிக நாள் தண்ணி தேவைப்படுது அதனால வயல் வந்து எங்கள் கிராமத்தில் தண்ணி அவ்வளோக்கா இருக்காதுங்கிறதனால அளவாக மட்டுமே செய்வோம் பாக்கி எல்லாம் சோளம் பூசணிக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி இப்படி நாங்கள் அதே தான் பயிரிடுவோம் ஏன்னா குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் தண்ணி வரும் வாய்க்கால்ல அதையே வச்சி தான் நாங்கள் பயிர் பண்ணோம்னு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாளுக்கு முள்ளங்கி நாற்பது நாள் பாவற்காய் இந்த மாதிரி காய்களை தான் நாங்கள் போடுவோம் இதில் வந்து நாங்கள் நெல்லுக்கு வந்து ரொம்ப உரிமை கொடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி எங்களுக்கு வராது அதனால குறிப்பிட்ட நாள் தான் வருங்காட்டிக்கு எங்கள்னால் வயல்லாம் அதிகமாக செய்ய முடியாது சிறுசாக அளவாக எங்கள் வீட்டுக்கு அளவாக அப்படி செய்யலாம் மற்றபடி பூராக காய் தான் முள்ளங்கி வெண்டைக்காய் பாவற்காய் கொத்தவரங்காய் பந்தல் போட்டுக்குவோம் பந்தல் போட்டு பந்தல் போட்டு ஒரு ரெண்டு ஏக்கரா பந்தல் போடுவோம் மற்றபடிக்கு பந்தல் இல்லாத விவசாயம் முள்ளங்கி தக்காளி வெண்டக்காய் இதெல்லாம் பந்தல் போடாமல் விளையிற ஒரு இடம் ரெண்டு ஏக்கரா பாக்கி ரெண்டு ஏக்கரா இருக்கிறது பந்தல் போட்டு வரது பாவற்காய் புடலங்காய் சுரக்காய் இதெல்லாம் நாங்கள் பந்தல் போட்டு அதன் மூலமாக மட்டும் தான் காய் கீழே சூடாகாமல் நல்ல நீளமாகவும் வரதுக்கு அதுக்கு அது பண்ணிக்குவோம் இருக்கிற தண்ணியை வச்சி காலையிலேயும் சாயங்காலமும் அதுக்கு விட்டோம்னால் அவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் அரசாங்கம் கொடுக்குமா தண்ணி அந்த அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாற்பது நாள்னால் நாற்பது நாள் அந்த நாற்பது நாள் விவசாயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த காய்கறி தான் முள்ளங்கி வெண்டைக்காய் பாவற்காய் கொத்தவரங்காய் இப்படி சாதாரண பூமியில் இப்படி விளைய வைப்போம் பந்தல் போட்டு செய்கிறதுல்ல புடலங்காய் பாவற்காய் சுரக்காய் கொத்தவரங்காய் இது மூணும் பந்தல் மூலயமா நாங்கள் விவசாயம் செய்வோம் வெறுங்காட்டில இதே விவசாயம் செய்வோம்